பெரம்பலூர பற்றி கேட்டிங்கன்னா நான் இந்த மாவட்டம் இல்லை நான் வந்து வேற மாவட்டம் ஆனால் படிக்கிறது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் இங்கே வந்து ரயில்வே அப்படின்னு பார்த்தோன்னா ரயில்வே இங்கே கிடையாது ஆனால் இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்னு இல்லை தண்டவாளம் மட்டும் இருக்குது அப்படி சாலைகள் எல்லாமே இருக்கு விமானம் வந்து இல்லை திருச்சியில் தான் இருக்குது அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரயில்வே இல்லை வெறும் தண்டவாளம் மட்டும் தான் இருக்குது போகும் கடந்து போகும் ரயில் ஸ்டேஷனாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரம்பலூரில் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை விமானமும் இல்லை பஸ் வசதிகள் தான் இருக்குது மற்றபடி இல்லை இங்கே அதாவது ஸ்ட்ரைட் பஸ்ஸும் இல்லை திருச்சிலேருந்து பெரம்பலூர் அந்த மாதிரி தான் இருக்குது